இது காவியா ப்ரொவ்சிங் சென்ட்ரா இது மேம் ஏன்னா ஜெராக்ஸ்லாம் நான் ஒரு நான் வீடியோ வாட்ஸ்அஃப்பில் வச்சுருக்கேன் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஜெராக்ஸ் எடுக்கணும் அதை ஃபோட்டோ காப்பீஸ்லாம் அதை வந்து நீங்கள் நிறையா ஜெராக்ஸ் வேணும் ஆக்சுவலாக ஒரு எட்டு பீஸ் ஜெராக்ஸ்லாம் வேணும் அது வந்து வாட்ஸ்அப் இருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நான் செண்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் என்ன பிடிஎஃப்பாக இது பிடிஎஃப்பாக அடிங்க நீங்கள் க்ளீயராக அதுமாரி பொறுமையாக அடிங்க

அப்புறம் நீங்கள் என்ன அப்ளை நிறையா என்கிட்ட ஃபார்ம்ஸ்லாம் நிறையா இருக்கு அது கலர் ஜெராக்ஸ் நல்லா ப்ரிண்ட்டவுட் வந்து கரெக்டாக இருக்கணும் அதை வந்து எனக்கு த்ரீடி ஃபோர் அதுமாரி நிறையா க ஒவ்வொரு பீஸ் நிறையா வேணும்

நீங்கள் ம் ம் சொல்லுங்கள் நீங்கள் வந்து இது இப்போ ப்ரிண்ட்டவுட் என்ன என்னென்ன கலரில் எடுப்பிங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு ப்ரிண்ட்டவுட் வந்து கலர் அந்தந்த கலரில் கரெக்டாக வேணும் அதான் கலர் கலருக்கு கலர் வந்து காசு எக்ஸ்ட்ரா காசு வருமா எப்படி அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணுவீங்களா சர்டிஃபிகேட் அதெல்லாம் நிறையா அப்ளை பண்ணி எனக்கு ப்ரிண்ட்டவுட்டாக எடுத்து தரீங்களா உங்கள் ப்ரொவ்சிங்கில அதில் அந்த ப்ரொவ் அது என்ன ப அது இது பண்ணுறதுக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் கலர் ஜெராக்ஸ் எப்படி எடுத்து நீங்கள் கரெக்டாக எடுத்து தருவீங்களா எனக்கு வந்து எனக்கு வந்து கரெக்டாக வேணும் அது வந்து ஒரு இதுக்கு அப்ளை பண்ணணும் ஃபார்ம்ஸ் அப்ளை பண்ணணும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப்பாக நிறையா வச்சுருக்கேன் அதை எனக்கு பிடிஎஃப்பாக நீங்கள் வந்து நல்லா கீழே வந்து எரர் பண்ணி கொஞ்சம் டைப் பண்ணி தரணும் அந்த பிடிஎஃப்பை எத்தனை எத்தனை ஆ ஆ இப்போ வந்து எத்தனை பிடிஎஃப் நீங்கள் கலர் ப்ரிண்ட் போடுவீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் கலர் ப்ரிண்ட் போடுவீங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவீங்களா ஆ எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும் அதனால தான் கேட்டேன் எனக்கு வந்து ஆ ஆ எனக்கு வந்து இந்த பிடிஎஃப் அதெலாம் வந்து அந்த பெரிய தாளில் அதுமாரி அந்த இதில் வேணும் ம் ம் உங்களுக்கு அந்த உங்கள் ப்ரொவ்சிங்கில அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் உங்களுக்கு என்னென்ன ஆ சர்டிஃபிகேட்டு லைக் இன்கம் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் ஆ

ஆ எனக்கு இன் ஆ எனக்கு இன் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண உங்கள்கிட்ட இப்போ அப்ளை பண்ண உங்கள்கிட்டயே ஜெராக்ஸ்ஸு எல்லாமே எடுத்துக்கலாமா ஆதார் கார்ட் ஜெராக்ஸ்ஸு அந்த ரே ரேஷன் கார்ட் ஜெராக்ஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா

என்கிட்ட இந்த ஆதார் கார்ட்டில் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் மட்டும் மாறும் நீங்கள் ப்ரொவ்சிங்கில அப்டே டேட் ஆஃப் பர்த் மட்டும் மாற்றி தந்து அதற்கப்பறம் நான் அப்ளை பண்ணிக்கவா ஓகே பண்ணிக்கலாம் அது மாற்றுறதுக்கு என்னென்ன வேணும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும்

அப்படியா மேம் ஆ ஆ ஆ ஆ எனக்கு வந்து எல்லாமே இதுல தான் இருக்கு அந்த ஏன் மொபைலில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒவ்வொரு இதுலையும் பிடிஎஃப்பாக இருக்கு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தனி தனியாக எடுத்துக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்டே நான் அப்ளை பண்ணிவிடுவேன் ஓகேவா

ஆ ஆ நீங்கள் அந்த இப்போ ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு பத்து பீஸ் வந்து தனியாக ஒரு நோட்ஸ் புக்ஸில் இந்த புக்ஸ் மாரி இருக்கும் அதை மட்டும் எனக்கு ப்ரிண்ட்டவுட் மட்டும் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை மட்டும் எனக்கு ப்ரிண்ட்டவுட் மட்டும் எடுத்து தந்துர்றீங்களா

ம் ம் உங்கள் மொபைல் நம்பரில் வந்து கரெக்டாக அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நான் நிறைய அனுப்புவேன் அதில் ஒவ்வொன்னாக தேடி தேடியே எனக்கு ப்ரொவ்ஸ் பண்ணி சர்ச் பண்ணி ஒவ்வொரு நிறைய பிக்ச்சர்ஸ் இருக்கு அதில் வந்து நீங்கள் அதில் எனக்கு ப்ரிண்ட்டவுட் தனி தனியாக எடுத்து தரணும் மேம் அதை அதை எடுத்து தந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாருக்கும் ஏன்னா நிறைய இடத்துக்கு நான் போகணும் அதில் வந்து ஒவ்வொரு ப்ரிண்ட்டும் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்மாரி அவங்க இப்போ ஒவ்வொரு புக்கையும் கலெக்ட் பண்ணி அந்த ப்ரொவ்சிங் செண்ட்டரில் கொடுக்கணும் அதனால் தனி தனி ப்ரிண்ட்டவுட் எனக்கு வேணும் ப்ரிண்ட்டவுட்டாக ஜெராக்ஸ் எடுத்து வேணும் ஆ ஓகே நன்றி வணக்கம்